என்னோடய காலேஜ் டேஸ் பற்றி சொல்ணும்னா நான் வந்து காலேஜ் சேரும் போது எனக்கு ஒரு புதுசாக தான் இருந்துது நான் காலேஜில் சேரும்போது நாலாம் எப்படி இங்கிலீஷ் மிடியம் படிக்கப் போகிறன் அப்படினு ஒரு பயத்தோடு தான் இருந்தேன் அங்கே போய் தான் தெரிஞ்சது ஸ்டாஃப்ஸ்ஸெல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க பசங்களோடு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க இங்கிலீஷில் மட்டும் தான் நடத்துவாங்கனு பார்த்தா அவங்க தமிழ்லேயும் நடத்துகிறாங்க தமிழில் நடத்தி இங்கிலீஷில் புரிய வைக்கிறாங்க அப்றம் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நல்ல என்கிரேஜ் பண்ணுறாங்க மார்க்லாம் கம்மியாக எடுத்துட்டோனா இப்போ மார்க் கம்மியாக எடுக்காதடா நான் உனக்கு சொல்லித்தரன்டா வாடா என்கூட அப்படினு சொல்லிட்டு என்ன இந்த மாரி கூப்பிடு போயிட்டு பாடம்லாம் சொல்லித்தருவாங்க அப்றம் காலேஜில் டூரில் ஐவிலாம் கூட்டு போனாங்க அங்கே வந்து மகாபலிபுரம் மகாபலிபுரம் பாண்டிச்சேரி அப்றம் இன்னும் நிறைய இடத்துக்கு கூப்பிடு போயிட்டு சுற்றுலா பயணத்துக்கு சுற்றி காட்டினாங்க இந்த மாதிரி நிறையா காலேஜில் நடந்துருக்குது காலேஜில் நிறையா கல்ச்சுரல் ஃபங்க்ஷ்ன்லாம் வச்சிருக்காங்க காலேஜில் வந்து எக்சிபிஷன் அதாவது இந்த சயன்ஸ் டே எக்சிபிஷனு ஒன்னு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க அதில் நான் பங்கேர்த்துக்கிட்டேன் அந்த எக்சிபிஷனில் வந்து நான் வந்து எதும் எந்தவொரு பொருளும் கண்டுபுடிச்சி அதை பற்றிலாம் நான் சொல்ல ஒரு ஒரு அறிவியல் அறிஞர்களவோட படம் வரைஞ்சி அவரை பற்றி நான் விளக்குனன் அவரு வந்து என்ன பண்ணார் என்ன எங்கேருந்து வந்தார் எங்கே பிறந்தார் அந்தமாதிரி அவரை பற்றி டிடையல்ஸ் சொல்லி அவரு வந்து இந்த மாதிரி பொக்ரான் அணுகுண்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் அவர் தான் அவரு ஆரம்பத்தில் அவரு ஒரு வேலை செஞ்சவர் அந்த மாதிரின்ற ஒரு டிடையல்லாம் அந்த இதில் சொன்னேன் அப்றம் காலேஜில் வந்து நிறையா செமினார்லாம் எடுப்பாங்க செமினார் எடுக்கும் போது இப்போ பார்க்கும் போது செமினார்லாம் வந்தால் செமினாரில் வந்து இப்போ என்னென்னா பசங்களை வச்சி செமினார் எடுக்கிறது இல்லை ஒரு பெரிய அதிகாரி அவர்களை வைத்து அவர்களை வைத்து அவங்கள பேசவிட்டு அதுக்கப்பறம் அவர் கேள்வி கேட்கவுட்டு பதில் சொல்லுவாங்க அப்றம் இந்த மாதிரி காலேஜில் வந்து ராகிங்க்கு வந்து தடை விதிப்பு அப்படினு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்தார் கள்ளக்குறிச்சி ஜட்ஜ் வந்து அவரே போயிட்டு இந்த மாதிரி ராகிங்லாம் இருக்கக்கூடாது ராகிங் பற்றிலாம் பேசுனார் ராகிங்கால் என்னென்னலாம் நடந்திருக்கு இந்த மாதிரி ராகிங்கால் எத்தனை பேர் செத்துருக்காங்க கேஸ் வந்துருக்குது இதனால் தான் ராகிங்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்க இந்த காலேஜில் வந்து அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க இந்த காலேஜிலாம் பார்த்தா நல்ல காலேஜ் மாதிரிதான்ருக்கு ராகிங்லாம் இல்லை அந்த மாதிரினு சொல்லிட்டு ஜட்ஜெ பாராட்டிட்டு போனார் அப்றம் வந்து ஸ்டாப்ஸ் வந்து ஸ்டாப்ஸ்லாம் தனியாக்கூடி சிம்போசிசம்னு ஒன்று நடத்தினாங்க காலேஜில் சிம்போசிசம் நடத்தும் போது வெளி காலேஜ் பசங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிணாங்க நாங்களாம் வந்து அவங்கள பார்த்துகிட்டோம் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் இந்த மாதிரி பண்ணும் போது நீங்கள் நீங்கள் என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ கொடுங்க நாங்கள் செஞ்சி தரோம் அப்படினு கேட்டு போட்டியெலாம் எல்லாம் கலக்க வச்சி அவங்களாம் ப்ரைஸ் வின் பண்ணி அனுப்பினோம் போட்டிகள் வந்து நிறைய நடத்தினாங்க ரீல் கிரியேஷன் அப்றம் டிபக்கிங் அப்றம் வந்து மேக்கப் ஃபேஸு சாங் பாடுறது இந்த மாதிரி நிறைய போட்டி வச்சாங்க அந்த போட்டியில் என்னன்னா எங்களால் பார்ட்டிசிபேன்ட் பண்ண முடியல ஆனால் மற்றவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிணாங்க எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பற்றி சொல்லணுனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே கூட இருப்பாங்க எந்தவொரு ஹெல்ப்னாலும் உடனே பண்ணுவாங்க அது படிப்பலையா இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் உடனே பண்ணுவாங்க என் காலேஜ் லைஃபில் நான் எதை மிஸ் பண்ணுறனா என்னுடைய ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் மிஸ் பண்ணுறன் ஆனால் இப்போ இருக்கிற காலேஜ் பசங்க காலேஜ் முடிஞ்ச பிறகு அவங்கள மிஸ் பண் நினைக்குறன் அவங்கள மிஸ் பண்ணிருவோனோன் பயமாகருக்கு ஸ்கூலில் பசங்களை மிஸ் பண்ணுறதுகே ஒரு மாதிரி இருக்குது காலேஜில் வந்து நம்ம ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒன்றும் தெரியாது நம்ம காலேஜ் படிக்கும் போது தான் எல்லாம் அறிந்து தெரிஞ்சி எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்படினு தெரியல நான் மிஸ் பண்ணிருவோனோனு எனக்கு பயமாகருக்கு என் காலேஜ் லைஃபில் என் காலேஜை பற்றி சொல்லணுனா எவ்வளவோ சொல்லாம் என் காலேஜில் வந்து பஸ் வசதிலாம் பஸ் வசதிக்கலாம் எதுவும் இல்லை பஸ் ஃபீஸ் ஃபிரீ அப்றம் காலேஜ் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கட்டிக்கும் நான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் எழுதி அந்த கட்டி அந்த காலேஜில்படிக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ்ஸு ஃபிரீயாக எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நான் கட்டி படிக்கிறேன் மற்றபடி எந்த செலவும் காலேஜில் இல்லை எனக்கு எனக்கு காலேஜை பற்றி வேற எதுவும் சொல்லணுனா ஸ்டா ஸ்டா ஸ்டாப்ஸ்ஸெல்லாம் வந்து நல்லா பேசுவாங்க பசங்களோடு அவங்க கூட எதோ டவுட் கேட்டால் சொல்லுவாங்க எதுவும் திட்டலாம் மாட்டாங்க ஆனால் எதுவும் தப்பு பண்ணிணா கடுமையாக கண்டிப்பாங்க கடுமையாக கண்டிப்பாங்கன்னா அப்படி இல்லை உன்னை திரு திருத்துறத்துக்காக என்ன வேணுணா பண்ணுவாங்க உனக்கு ஸ்டடி தனியாக வைப்பாங்க உனக்கு உனக்குனு தனியாக படிப்பாங்க என்ன பண்ணுற என்ன பண்ணுறடா ஒழுங்காக இருடா அப்டின்ட்டு அப்றம் வந்து வேற சொல்லணுனா வேற என்ன சொல்லலாம் காலேஜ் என் காலேஜி வந்து ச்சேர்மன் ச்சேர்மன் வந்து ஒரு நல்லவர் அவரு வந்து அவர் கூட நா தனியாக பார்த்து பேசிருக்க நல்லாதான் பேசுவார் ச்சேர்மன் வந்து அவரு ஆனால் ரொம்ப பெரிய ஆளு ஆனால் சின்ன ஆளா இருந்தால் பார்த்தாலும் அவருக்கு நீ வணக்கம் சொன்னேன்னா அவரு வந்து கரெக்டாக வணக்கம் சொல்லுவார் அவரு வந்து யாருனு பார்க்கமாட்டாரு அவருக்கு கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் தான் அவரு எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிகுவேன் நீ மரியாதை கொடுகுறியா நானும் மரியாதை கொடுக்குறன் அப்படினு சொல்லுவார் அவரேக்கூட ஒரு இதில் வந்து அரியர் வச்ச பசங்களுக்குலாம் தனியாக மீட்டிங் வச்சி தம்பி அரியர் வச்சிட்ட அதெலாம் பயப்புடாத நீ வந்து படிச்சினால் பாஸ் பண்ணிடலாம் அதனால் தான் ஸ்டாப்ஸ்லாம் உனக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்கக்கூட நீ ஒத்துதொழச்சா போதும் நீ பாஸ் ஆகிறலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி மீட்டிங் இடையில நடத்தினாரு அப்பறம் காலேஜ்வோட எம்டி காலேஜ்வோட எம்டி அதேமாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு அடிக்கடி வந்து காலேஜிலாம் சுத்தமாக இருக்கானு செக் பண்ணுவாரு பசங்களுக்கு எதோ தேவைனா உடனே செஞ்சி கொடுப்பாரு காலேஜில் தண்ணி ப்ராபுளம் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துப்பாரு அதே மாதிரி காலேஜில் வந்து தண்ணி குடிக்கிறத்துக்கல்லாம் கப்புலாம் தண்ணி குடிக்கிறத்துக்கல்லாம் ஒருவொரு ஃபுலோருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் மிஷின் வச்சிருப்பாங்க அதில் தான் நாங்களாம் தண்ணி குடிப்போம் அப்றம் பாத்ரூம்லாம் லேடிஸுக்கு தனியாக பாத்ரூமு ஜென்ஸுக்கு தனியாக பாத்ரூம் பாத்ரூம்லாம் ஃபிரீயாருக்கும் பாத்ரூம்லாம் ஈவினிங்கான்னா சுத்தம் பண்ணிடுவாங்க அப்றம் மார்னிங் வ மார்னிங் திறப்பாங்க அப்றம் மறுபுடி ஈனிவிங் கிளீன் பண்ணுவாங்க அதேமாதிரி கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சுத்தமாக கிளீனாக வச்சிருப்பாங்க பெஞ்சி பெஞ்சில் இருந்து சரி போடும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கிளீனாக வச்சிப்பாங்க ஒரு கிளாஸ் இல்லைனா அதை அரேஞ் பண்ணி கொடுப்பாங்க பசங்களுக்கு ஸ்டுடென்டுக்கு என்ன தேவையோ அதை ஸ்டுடென்ட்ஸ் கிட்ட கேட்டு அரேஞ்மென்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்றம் வந்து காலேஜி காலேஜி வந்து ஒரு நல்ல காலேஜ் ஒரு குட் காலேஜ்